எனக்கு மறக்க முடியாத ராக் கிளைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா இந்த ரீசண்டாக என் ஃபிரண்ட்ஸ் கூட நான் போனதுதான் ரோ ஸ்டார்ட்டிங் போகும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு எப்படி போகப் போகிறோம் எப்படி ஏறப் போகிறோம் அப்படிங்குற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஓட இருந்தோம் ஆனால் கூட இருக்கிறவங்க கொடுத்த ஒரு சியரப்னால் அவங்ககூட இருந்தனால் வந்துட்டு ஈசியாக வந்துட்டு எங்களால் போக முடிஞ்சுச்சு அதில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி ஒன்று இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்சஸ் ஆகலாம் அப்படிங்குற ஒரு இதுதான்